கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து வேலைவாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாகதான் இருக்கு ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்ததால் நிறைய பேருக்கு வந்து நிறைய வேலை கிடச்சிருக்குறதுனால பெருசாக வந்து எந்தவொரு எந்த ஒரு வேலைவாய்ய்பு இல்லாத நிலம வந்து யாருக்குமே வந்ததில்லை இப்போ வந்து என்னென்னா தொழில் தொழிலில் வந்து நிறைய சுய தொழில் வந்து செய்யறத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க மத்திய அரசு வேலைன்னா கண் இப்போ வந்து அவ்வளவா யாரும் விரும்புறதில்லை ஏன்னா நிறைய போட்டி தேர்வு எழுதணும் தேர்வு எழுதுனாலும் வந்து நிறைய அதில் வந்து கரப்ஷன் இருக்கறதுனால் யாரும் செலெக்ட் ஆவறதில்லை அப்படின்றதனால நிறைய அவங்க வந்து யாருமே விரும்புறதில்லை